நான் ஒரு நாளைக்கு வயலில் குறஞ்சது அஞ்சி டூ ஆறு மண்நேரம் செலவிடுவேன் எப்படி எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு போனால் மணி ஒம்பது மணி வரைக்கும் காட்டுக்குள்ளே இருப்பேன் அதே மாரி ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு போனால் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் காட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்டுருப்போம் தண்ணி பாய்ச்சிறது இதெல்லாமே வந்து நைட் டைம்மில தான் மா மேக்ஸிமம் நைட் டைம்மில தான் செய்வோம் ஏன்னா பகல் டைம்மில வெயிலில் தண்ணி காட்னோம்னா தண்ணி ஃபுல்லாக அது ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படின்றதுனால நைட் டைம்மில தட்டினா கூலிங் டைம் தானே அதனால அப்போ வந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும் அப்படின்றதுக்காக நைட் டைம்மில தண்ணி எடுத்துவிடுவேன் மா அது மோட்ரு எடுத்துவிட்டு தண்ணி பார்ப்பேன் அப்புறோம் அதில் இருக்கிற ஆரோக்கியம் என்ன அப்படின்னா சுத்தமான காற்று சுவாசிக்கிறோம் மரம் செடி கொடிலாம் சுத்தமான ஆக்ஸிஜன் நமக்கு தருது அதனால சுத்தமான ஆக்ஸிஜனாக சுவாசிக்கிறோம் ரெண்டாவது அங்கே காட்டுக்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலுமே பச்சையாக சாப்பிடுவோம் பச்சையான ஒரு காய்கறி எல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னா அதை வந்து வீட்டுக்கு பொறிச்சிவிட்டு வந்து வேக வச்சி குழம்பு வச்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் அப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு எதாக இருந்தாலுமே இப்போ ஒரு புடலங்காய் எடு நம்ப செடியில போட்டுருக்கோம் அப்படின்னா அந்த புடலங்காய் பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும் பீர்க்கங்காயும் அதே மாரி தான் வெண்டஞ்சு வெண்டக்காய் வந்து பிஞ்சில் சாப்பிட்டா மூளை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி அதாவது கணக்கு ரொம்ப அதிகம் போடுவாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த வெண்டைக்காய்யில பிஞ்சு கொழுந்து காய்லாம் நிறையா சாப்பிட்ருக்கோம் தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த செடியில்ருக்கும்போது செடியில்ருந்து அப்போவே பொறிச்சி சாப்பிட்றது அதில் வந்து சுத்தமான இப்பெல்லாம் வந்து பச்சைப்பயிறு சாப்பிட்ணும் ஊற வச்சி முளக்கட்டி சாப்பிட்ணும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டுருக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்து தோட்டத்துக்குள்ளே வேலை செய்றவங்க இயற்கையாகவே டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நானும் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறையா செஞ்சியிட்டுருக்கோம் ரெண்டாவது தோட்டத்துக்குள்ளே அதிகம் நடக்கறனால நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறனால அந்த சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கு வாக்கிங் இதுக்காக தனியாக நடக்க தேவை இல்லை அதனால ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறேன் நான்